இரண்டு ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முப்பது செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினான்கு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பதினாறு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு